அக்காலத்தில் மின்சாரம் உபயோக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ காலத்தில் வந்து கரண்டே கிடையாது கரண்ட் இல்லாதபோது அவங்களே கையால் செஞ்சு அந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி திரி திரிச்சி திரியை வந்து திரி திரியை போட்டு அதில் தான் நெருப்பு பற்ற வச்சு அதில் வர வெளிச்சத்தில் தான் அக்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்துட்டிருந்தாங்க நாலெட்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கரண்ட்டுன்ற ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த கரண்ட்டை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான வேலைலாம் செஞ்சாங்க அப்புறம் இப்போ வந்து உலகத்துக்கே கரண்ட் இல்லைன்னா ஒரு கடுமையான விஷயமா இருக்கும் கரண்ட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முடியாமல் போகும் மொபைல் ஃபோன் சார்ஜ் போட முடியாது வேறே டிவி பார்க்க முடியாது எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ண முடியாது அது கரண்ட் போனபோது நிறைய மக்கள் இன்வெர்ட்டர் வாங்க ஆரம்பித்தாங்க அந்த இன்வெர்ட்டர் மூலம் கரண்ட் போகும்போது அதில் வந்து அதன் மூலமாக கரண்ட்டு லைட்டு சார்ஜர் போடறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இக்காலத்தில் கரண்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அக்காலத்தில் இதோட கரண்ட்டின் பயன்பாடு கம்மியாக இருந்துச்சு இக்காலத்தில் கரண்ட்டின் பயன்பாடு ரொம்ப அதிகமாக வேணும் கரண்ட் இல்லைன்னா ஏதும் ஆகாது இக்காலத்தில் கரண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறாக இருக்குது